எங்கள் பகுதியில் மக்கள் ரொம்ப யாருக்கிட்டே ஃபோன் பண்ணி பேசுவாங்கன்னா இங்கே இருந்தவங்க நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டுக்கு போனதுனால ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்கக்கிட்டே புவனானு ஒருத்தவங்கக்கிட்டே பேசுவாங்க இங்க இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரை ஒவ்வொருவர் கூட க்ளோஸ் ஆகி பழகுறதுனால இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மோஸ்ட்டாக ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது அங்கேருந்து இங்கேருந்து பேசுவாங்க அவங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தை பேசுவாங்க அந்த மாதிரி பேசி பேசி பழக்கப் படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட ஃபோனு இருக்குது என்கிட்ட சாம்சங் மொபைல் இருக்குது அண்டு நான் ஏன் இந்த ஃபோனு வை சிருக்கேன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இது ரொம்ப திருப்தியை கொடுக்குது ரொம்ப நான் சேடாக இருந்தாலும் சரி ஏன் நான் ஏதாவது மூட்அவுட்டில் இருந்தாலும் சரி எனக்கு இதில் கேம் ஃபெசிலிட்டி இருக்கும் கேம் விளாடுவேன் இல்லை யூடியூப்ஸ் சாங்ஸ் கேட்டுட்டு இருப்பேன் ஏதாச்சும் ஃபன் எனக்கு எனக்கு எனக்கு என் மைண்ட் எங்கே ரிலஸ்டிக்கா ஏதாவது மைண்ட் போகுதோ அதை நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஃபோனில் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசுகிறதோ இல்லை என் மதர் கிட்டே பேசுகிறதோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ மொபைல் ஃபோன் இல்லாத இடமே கிடையாது மொபைலுங்கிற விஷயம் இப்போ எல்லோருக்கும் நெசஸரியாக ஆகிடுச்சி மொபைல் ஃபோனுங்கிற விஷயம் இப்போது எல்லா வகையிலேயும் யூஸ் ஆகிடுச்சி வீட்டில் கணக்கு போடுறது ஏதாவது அலாரம் வெச்சி எழுந்துக்கிறது எங்கேயாவது போகணுன்னு நெனைச்சா முன் கூட்டியே ப்ளான் பண்ணி எந்தெந்த ஏரியான்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கிறது போகிற இடம் கரெக்டாக இருக்கான்ட்டு ரூட் போட்டு ரூட் மேப்பில் பார்த்து கரெக்டான ரூட்டில் போய்ட்டு இந்த மாதிரினால அந்த நிறைய நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்ம ஃபோன் திருட்டு போனாலும் அதை டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ட்டு நம்ம ஃபிங்கர் ப்ரிண்ட்டை பாஸ்வோர்ட் வெச்சி பண்ண முடியும் அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது இப்போல்லாம் ஃபோன் இல்லாத இடமும் கிடையாது ஃபோன் இல்லாத இடமே இங்கே கிடையாது சின்னக்குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் ஃபோனும் கரெக்டான அளவில் யூஸ் பண்ணால் இன்னும் கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணி சேஃபாக ஹேண்டில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அது ஏன் நம்ம டெம்ப்பா யூஸ் பண்ணிக்கக்கூடாது